தம்பி செக்கரட்ரியாப்பா ஆ நான் மேனேஜர் பேசுகிறேன் நாளைக்கு நம்ம ஏரியாவில பவர் கட்டாம் நம்ம டீசல்லாம் இருக்கா நம்மளோட வாங்கணுமா இப்போ டேங்கில் எவ்வளோ கிடக்குன்னு ஒரு குத்துமதிப்பாக சொல்லுங்களேன் அப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரெட்லேருந்து இல்லை ஒரு ஆயிரம் லிட்ரு வாங்கிடுவீங்களா காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீங்கள் பங்க்குக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள் நான் அங்கே அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் மேனேஜர் நம்ம கம்பனி பேரை சொன்னாலே விட்ருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் ஆ நம்ம எப்பவும் வாங்குகிற பங்க்லே வாங்கியிருங்க ஆ சரி சரி ஆ நம்ம எல்லாம் எல்லாம் ஒர்க் ஆகுதா நல்லா ஆ சரி சரி எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க யூபிஎஸ் ரூம் போய் ஏன்னா எதுவும் பிரச்சனை எதுவும் இருந்துவிட கூடாது ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா பவர் கட்டுங்குறப்போ நம்ம கம்பெனி கொஞ்சம் இதாக ஆகிடக்கூடாது டவுன் ஆகிடக்கூடாது ஆ ஓகே ஓகேப்பா ஓகே ஆ தேங்க் யூ